எங்கள் கலாச்சாரத்தில் முக்கிய தொழில் விவசாயம் தஞ்சை மாவட்டம் முழுவதும் வந்து நெல் விளையும் மாவட்டமாக இது இருக்குது ஏன்னா விவசாயிகள் வந்து தினம் தினம் வந்து விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கிறோம் இந்த மாவட்டம் மக்கள் வந்து தஞ்சை மாவட்டத்தில் உள்ள மக்கள் வந்து இங்கேருந்து வெளியில போகறாங்க அப்படினா வேலை வேண்டி வெளில போகறாங்க ஏன்னா விவசாயமே வந்து எங்களுக்கு போதுமான வருமானம் வந்து கொடுக்கிறதில்ல ஸோ அதனால வந்து வெளில போகறாங்க விவசாயம் பள்ளிக்கூடம் கல்லூரி இது மூன்றும் தான் இங்கே அதிகம் மற்றதான்படி இங்கே எந்தவொரு தொழிற்சாலையும் இல்லை அதை இதை இது மூலியமாக எங்களுக்கு வர வருமானம் வந்து கம்மியாக இருக்கு அதனால் வந்து மக்கள் வந்து வெளில போகறாங்க அவங்க என்ன படிச்சுருக்காங்களோ அதுக்கு ஏத்தாமாதிரி வெளில போகறாங்க இதுதான் காரணம்